இப்போ சொல்லணும்ன்னா இப்போதைக்கு ராஜகோட்டை இருக்கு ராஜக்கோட்டையை கைப்பற்ற வந்து ராஜாக்கள் ராஜாக்கள் வந்து போர் தொடுத்தாங்க போர் தொடுத்து அந்த ராஜகோட்டையும் கைப்பற்றி இருந்தாங்க கைப்பற்றி அதில் எப்படி கண்டிப்பாக சேதாரன்றது கண்டிப்பாக ஆயிருக்கும் அவங்க எதுக்கு அதை கைப்பற்றினார்கள்ன்னா அந்த இடத்த நாம் ஆளணும் நம்ப பேர் சொல்லணும் பேர் சொன்னா தான் நம்ப பிள்ளைகளோட பேரும் அடுத்து நிலைத்து நிற்கும் அப்படீன்னு வேறு மன்னரோட போரிட்டு அந்த இடத்த வந்து கைபற்றி இருக்காங்க ராஜாக்கள் கைபடா இதோட விளைவுகள் என்னென்னன்னா அங்கு உள்ள வீடுகள் நிலங்கள் எல்லாம் சேதாராமாயிருக்கும் எப்படியும் ஆட்கள் இவங்களுக்குலாம் உயிர் சேதாரம் கண்டிப்பாக ஆயிருக்கும் அந்த கோட்டை எங்கே இருக்குன்னா இங்கே செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கு ராஜாக்களோட பதிவுகள் எல்லாமே அந்த செஞ்சி கோட்டையில இருக்கும் அவங்க எங்கெங்க என்னென்ன போர் தொடுத்தாங்க அதுவரையும் இருக்கும் முன்னாடி வந்து ராஜா கோட்டையை வந்து வேறு ஒரு மன்னர் ஆண்டுகிட்டு இருந்தார் இவரு வந்து அந்த கோட்டை மேலே ஆசை கொண்டு அது பேராசை கொண்டு அந்த கோட்டை கண்டிப்பாக நம்ம கை பற்றியே ஆகணும் அப்படீன்ட்டு அந்த கோட்டையை கைப்பற்றிட்டாங்க கைப்பற்றிவிட்டு அதில் வந்து நிறைய பேர் வந்து பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க மக்களாலும் சரி நிலம் வீடு பொன் பொருள் எல்லாமே சேதாரம் அடைஞ்சிருக்கும் கண்டிப்பாக